நாங்கள் நடை பயணம் வந்து திருவண்ணாமலை பௌர்ணமி அப்போது அந்த வெளிச்சத்தில் நடந்து போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நண்பர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து மாதம் மாதம் திருவண்ணாமலை அம்மாவாசை பௌர்ணமி அன்றைக்கு கிரிவலம் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போகிற வழியில கடை வீதிகள் இந்த பக்கம் சாமி சிலைகள் அந்த பக்கம் பார்த்தா கடை வீதிகள் அப்படியே நிலா வெளிச்சம் காற்று இயற்கையான காற்று நல்லா இருக்கும் நாங்கள் நாலஞ்சு பேர் நண்பர்களாக சேர்ந்து அப்படியே நடந்து மெதுவாக சுத்திட்டு வந்தோம்னா நைட்டு சாய்ங்காலம் புறப்புட்டோம்னா காலையில் சூரியன் உதயத்தை மலை மேலே நின்று பார்ப்போம் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரசிப்போம் மிக அழகாவும் இருக்கும் நடக்கும் போது எங்களுக்கு இதமாகவும் இருக்கும் நடக்கிறது கிரிவல பாதை பெருசு சுற்றி வர்றது எங்களுக்கு அந்த சலிப்பே தெரியாது அப்படியே மெதுவாக நடந்து மெதுவாக ஜாலியா வந்தோம்னா திருவண்ணாமலை ஏறி மலையிலேருந்து பார்க்கும் போது சூரிய உதயம் அப்போ தான் ஆரம்பிக்கும் காலையில் அஞ்சரை ஆறு அதுக்குள்ளே நாங்கள் அங்கே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் மலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அந்த சூரிய உதயத்தையும் பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அது பார்த்துட்டு சூரிய உதயத்தை பாத்தவுடனேயமும் அப்படியே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே மறுபடியும் மேலேயே இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோயிலில் சின்ன சின்ன நவக்கிரக கோவில்கள் எல்லாம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம் மாதம் மாதம் இப்படி தான் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் போவோம் எங்கள் நண்பர்களோடு போவோம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் மனசுக்கும் நல்ல அமைதியாகவும் இருக்கும் எல்லோருமே நாங்கள் இதையேதான் எப்பவும் செய்வோம்